ஹலோ இலக்கியா ட்ராவல்ஸா இல்லை மேடம் நாங்கள் வந்து திருவாரூர்ல இருக்கோம் என் பேர் வந்து பிரியதர்ஷினி நாங்கள் வந்து ஃபேமிலி டூர் வந்து போலான்னு ப்ளான் பண்ணியிருக்கோம் ஊட்டி வரைக்கும் ஆ அதனாலே எங்கள் வீட்டில் உள்ளவங்கல்லாம் வந்து உங்கள் ட்ராவல்ஸ் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்து அழைச்சுட்டு போய்விட்டு வருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனாலே உங்கள்கிட்ட கேட்டு விசாரிக்க சொல்லியிருக்காங்க இல்லை மேடம் அடுத்த வாரத்துக்குள்ளே ஆனால் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அடுத்த வாரம் போகலாமா கன்ஃபார்மா சரி மேடம் நீங்கள் வந்து நீங்கள் இப்போது வந்து ரேட்டெலாம் சொல்லிட்டிங்னா நான் வீட்டில் சொல்லிட்டு கரெக்ட்டாக டேட்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபை டேஸ் போகிற மாரி இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி பேர் வருவாங்க இருவத்தஞ்சு பேர் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லோரும் நீங்கள் வந்து திருவார்லேருந்து வந்து பிக்அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரி மேடம் பரவாயில்ல சேஃபாக மட்டும் கூட்டிகிட்டு போய்விட்டு அழைச்சிட்டு வந்துடுங்க சரி மேடம் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போது வந்து எத்தனை பேரெலாம் சொல்லிட்டேல்ல அதை நான் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ நான் ஒரு ஆஃப் அண்ட் ஹவரில் சொல்லிடறேன் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிட்டு டேட் அன்றைக்கு கரெக்ட்டாக வந்துறீங்கனா நாங்களும் வந்துடுவோம் சரி மேடம் சரி மேடம் இங்கே நீங்கள் வந்து புக் பண்ணதுக்கப்புறம் எந்த ட்ரைவர் விடுறீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் நம்பர் மட்டும் கொடுத்துட்டிங்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ சரி மேடம் கொஞ்சம் கூட கம்மி பண்ண முடியாதா சரி மேடம் சரி மேடம் எ எங்களுக்கு புரியுது நீங்களும் அதானே பண்ணியிட்டிருக்கீங்க அந்த சரி மேடம் பரவாயில்ல நான் வந்து இப்போ இன்னும் ஆஃப் அண்ட் ஹவரில் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிவிடுறேன் நீங்கள் வந்து எனக்கு மொபைல் நம்பர் ட்ரைவரோடது கொடுத்துருங்க நீங்களும் புக் பண்ணிக்கோங்க சரி மேடம் தேங்க்யூ மேடம்